என்னுடைய தனிப்பட்ட லட்சியம் என் பொண்ண வந்து கலெக்ட்ராக்கி பார்க்கணுன்றது என் வாழ்க்கையில் நான் பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தையும் வறுமையும் நான் அனுபவிச்சிட்ருக்குறேன் இதனால தான் என் பொண்ணை வந்து ஒரு மாவட்ட ஆட்சியாளராக அவளை நிறுத்தணுன்ற ஒரே ஒரு என்னோடய குறிக்கோள் எங் எங்களோடய கிராமத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் தவிக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட திண்டாடும் நில இந்த நில வந்து என் கிராம மக்களை போல பல கிராமங்களுக்கும் உண்டு தண்ணி தண்ணி கிடைக்காம அவஸ்த்தப்பட்டேன் நிறைய நிறைய நிறைய அதை எப்படி சொல்லப்போன் அதாவது கொலை கொள்ளை இந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுனால நா வந்து நிறைய விஷயத்துல வந்து எல்லாருக்குமே நம்பிக்கையா வந்து நல்லதுதான் பண்ணுறேன் ஆனால் இப்போது அது பார்த்தின்னா எல்லாருமே எங்களை வெறுத்து ஒதுக்குற ஒரு சூழ்நிலைக்கி எங்களை கொண்டாந்து தள்ளிட்டாங்கள் இன்றைக்கி ஒரு தனிப்பட்ட ஆளாக என் பிள்ளைங்கள படிக்க வச்சி ஆளாக்கிருக்குறேன் அதனால் நான் படிக்க வச்ச படிப்பு வந்து என் பிள்ளைக்கி ஒரு எப்படி சொல்ல நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அது வந்து எதில் எந்த துறையில போனாலியும் வந்து எதுவும் அப்போ அதில் இதில் போனால் நாலு எல்லாருக்குமே நல்லது பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஒரே குறிக்கோளோட மட்டும் தான் என் பொண்ணுவோள ஒரு ஆ மாவட்ட ஆட்சியாளராக ஆக்கி பார்க்கணுன்றது என்னோட கனவு லட்சியம் எல்லாமே இதில் மேற்கொண்டு எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் என் பசங்ளுக்கு படிப்பு செலவுக்கு என் பிள்ளைங்ளுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நான் கஷ்டப்படுறேன் அந்த கஷ்டம் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு இந்த அந்த வேலைனா வேலைக்கு போயிட்டால் நிறைய பேருக்கு உதவியும் பண்ண முடியும் எப்படி சொல்கிறனா